யோகா வந்து கண்டிப்பாக அது உடற்பயிற்சி தான் அந்த உடற்பயிற்சி அதாவது எப்படி சொல்வது அது நன்மையானா என்ன சொல்வது நன்மைனால் கை கால் வந்து நல்லா ரிலாக்ஸ்ஸாக இருக்கும் நம்ம எவ்வளோவு தூரம் நடந்தாலும் நம்ப காலையில் எந்திரிச்சு நம்ப யோகா பண்ணாலே அது நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அந்த யோகா வந்து எதுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குதுனு பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் இப்போல்லாம் வந்து நம்ம இதை யோகாவை வந்து பண்ணாமல் விட்டுவிட்டு நம்ம வயசான காலத்தில் வந்து நம்ப யோகா வந்து பண்ணிணா இருக்கிறதுனால கை கால் அப்புறம் ஊனம் அடையிறது இது மாதிரிலாம் நம்மளுக்காக அது வருது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது நம்மளுக்கு அதனால் யோகா வந்து பண்ணுறது ரொம்ப நன்மைன்னுதான் சொல்லணும் இப்போது கை கால் வந்து அசைக்கும் போது நம்மளுக்கே வந்து இந்த ஜவ்வுலாம் வந்து விட்டு போய்டும் அது நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்ம விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல் அதை வந்து நம்ம நன்மைக்கு தான் நம்பளோட நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்து நம்ம அதை வந்து ந இது பண்ணணும் இப்போ யோகா வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து நம்மளோட கை கால் வந்து வளர்ச்சிக்கு வந்து அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்